இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா யார் கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஓவியம் கையால் வரையப்பட்ட பரிசுகளை நான் இது வரைக்கும் யாருக்கும் நானும் கொடுக்கல யார்கிட்டையும் இது வரைக்கும் வாங்கலை அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கவும் இல்லை மற்றவங்களும் எனக்கு ஏற்படுத்திக் கொடுக்கல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பு உணர்வும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அதனோடய ரியாலிட்டி ப்ளஸ் அதுக்கு உண்டான நேச்சுரல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கறதுனால அதை சிறந்த முறையில் எல்லோருமே வாங்கி அதை சிறந்த முறையில் நாமளும் செஞ்சு பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமையை வளர்க்கறதுக்கு உண்டான அந்த ஓவியங்களும் மற்ற விஷயங்களும் எல்லாத்துக்குமே அது ஆசையும் ஆர்வத்தையும் தூண்டும் அது மிகச் சிறந்த ஒரு எல்லாத்துக்கும் உண்டான ஒரு நல்வழி அப்படிந்தான் நான் கருதுகிறேன்